ஹலோ அண்ணே இந்த வாகை குளத்திலேருந்து முகமது உசைன் பேசுகிறேன் அல்லத்தீவ் ரெஸ்டாரண்ட்டா ஆ ஆ சரிண்ணா அது வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் என்னோடய ஆர்டர் ஐடி வந்து கடைசி நாலு நம்பர் வந்து ஃபோர் ஃபோர் எய்ட் சிக்ஸு கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா ஆ ஆமாம் சார் அதுதான் அதுதான் அந்த ஆர்டர் தான் போன தடவை நான் உங்ககிட்ட ஆர்டர் போட்டிருந்தப்ப எனக்கு வந்த சிக்கன் ரைஸ் வந்து கொஞ்சம் சூடாகவே இல்லை ஆறி போயிருந்துச்சு அதுதான் இந்த தடவை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவிங்களா அப்படி கேட்கறதுக்காண்டி கால் பண்ணியிருந்தேன்

கேட்டேன் அதாவது நீங்கள் ப பண்ணும் போது மொத்தமாக போட்டு வச்சுருவீங்களா போட்டு வச்சுட்டு அப்ப டெலிவரி பண்ணதை எடுத்து கொடுக்குறீங்களா இல்லையா இல்லை இங்கே வாங்கப் போன தடவை நான் ஆர்டர் போடும்போது வந்து எனக்கு சூடாகவே இல்லை அதனால் டேஸ்ட்டும் இதில் கொழந்தைங்கெல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் ரெகுலராக எப்போவுமே உங்கள் கடையில் தான் ஆர்டர் போடுவேன் போன தடவை வந்தப்போ வந்து எனக்கு சூடாகவும் இல்லை அது டேஸ்ட்டும் இல்லை அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆ இல்லை நீங்கள் வந்து மொத்தமாக போடறீங்கனா வந்து நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு சிக்கன் ரைஸ்ஸை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த சில்வர் கண்டைனர் பேப்பரில் போட்டு அதை டெலிவரி பார்ட்னர் வந்தோடன்னே கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு சூடாக இருக்கும் ஏனால் அவங்க உங்கள்கிட்ட வரும்போதே லேட்டாக தான் வராங்க நான் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் இங்கே அங்கேயிருந்து இங்கே ட்ராஃபிக்கில் வரும்போது இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அப்போ என்ட்ட வரும் போது சூடு இல்லாமல் போயிடும் அதனால் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஆர்டர் உழும்போது ஹாட் பாக்ஸ்லிருந்து எடுத்து பேக் பண்ணி கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்தாருன்னால் இன்னும் நல்லா இருக்கும் ஆமாம் சரி சார் அந்த மாதிரி பண்ணிடறீங்களா இனிமேல் ஏன் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் அது வந்து நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் இதாக ஆனதினால தான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை மட்டும் இதை மட்டும் எனக்கு பண்ணிக்கொடுங்க நல்லாயிருக்கும் ஓகே சார் தேங்க்யூ